எனக்கு கடந்த ஒரு வருடத்தில் மறக்கமுடியாத ஒரு வி விஷயம்னால் அது வந்துட்டு நான் என்னோடய பிறந்த நாள் அப்போது கொல்லிமலைக்கு போனேன் என்னுடைய பிறந்த நாள் அன்றைக்கு கொல்லிமலைக்குப் போனேன் அங்கே போய் டிரக்கிங்லாம் பண்ணோம் அது வந்து எப்படின்னால் ஆயிரத்தி ஐந்நூறுக்கும் மேற்பட்ட படிகளை வந்து இறங்கி ஏறணும் இறங்குனா அங்கே ஆழத்தில் வந்து ஒரு அருவி இருக்குது பெரிய அருவி அதை போய் பார்த்துட்டு அதில் குளித்துக்கலாம் இல்லைன்னா குளிக்கிறது வந்து ஆபத்து அந்த இடத்துல இருந்தாலும் அங்கே போகலாம் ரொம்ப ஆழமாகவும் போக முடியாது அந்த அருவிக்குள்ளே அது வந்து எப்புடின்னா ஆயிரத்தி ஐந்நூறு படி கீழ இறங்கி அதுக்கப்புறம் ஏறணும் எனக்கு வந்து அதில் என்ன ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னால் இறங்குறப்ப அவ்வளோ காலுலாம் நடுநடுன்னு நடுங்குனுச்சு அப்புறம் ஏறும் போது தான் இறங்கும் போது விட ஏறும் போது தான் எனக்கு ரொம்ப எ எளிமையாகவும் இருந்துச்சு ஆனால் நிறையா பேர் வந்து சொன்னது எப்புடின்னா இறங்கும் போது தான் ஈசியாக இருந்துச்சு ஏறும் போது கடினமாக இருந்துச்சுன்னு ஆனால் எனக்கு வந்து அப்படியே மாறுதலாக இருந்துச்சு அது வந்து எனக்கு இந்த ஒரு வளர் ஒரு வருடத்தில் வந்து மறக்கமுடியாத ஒன்று அது ஏன் எனக்கு மறக்க முடியாதுன்னால் கண்டிப்பாக என்னோடய பிறந்த நாள் அன்றைக்கு நான் போனதுனால அப்புறம் வந்து என் கூட நிறைய நண்பர்களும் வந்துருந்தாங்க அவங்க வந்துருந்தனால் அவங்க கூட நிறைய நேரம் செலவிட முடிஞ்சிச்சு அது ரொம்ப ஜில்லு ஜில்லுன்னும் இருந்துச்சு அந்த இடம் அந்த இடம் வந்து பார்க்கவே ஊட்டி கொடைக்கானலுக்கு போனால் எப்படியிருக்குமோ அந்தமாதிரி பனிமூட்டமாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு அங்கே மலை ஏறுறப்ப பஸ்ஸில் மலை ஏறுறப்ப சுற்றிச் சுற்றிச் சுற்றிச் சுற்றிப் போச்சு அங்கே வந்து அந்த மலைகள்லாம் ஒன்னொன்றுமே அவ்வளோ உயரமாக இருந்ததனால அழகாக இருந்துச்சு வெளில பார்க்கும்போது நிறையா பேருக்கு நாசுத் திங்காவும் இருந்துச்சு அதாவது வாந்தி எடுத்து அதுமாதிரியும் நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் நான் வந்து நல்லாயிருந்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் நல்லபடியாக அவ்வளோதூரம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு அதுக்கப்புறம் அங்கே ஒரு கோயிலுக்கும் போனோம் அங்கே அந்த ஊரில் இருக்கற கோவிலுக்குப் போனோம் அதுக்கப்புறம் அந்த ஊரிலேயே கொல்லிமலையிலேயே இன்னொரு அருவி இருந்துச்சு அது வந்து கொஞ்சம் சின்னதாகவும் இருந்துச்சு நாங்கள் முன்னர் போன அருவியை விட இந்த அருவி கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு அதேபோல் அந்த அருவியில் வந்துட்டு நிறையா பேர் குளிக்கவும் செய்யலாம் ஏன்னால் அது வந்து கொஞ்சம் சின்ன அருவி அப்படிங்குறனால அந்த அருவிக்கும் போனோம்